எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் நோம்பு போடுவாங்க அந்த நோம்பியில் எங்கள் கல்சுரல் டான்ஸை நாங்கள் அதில் ஆடுவோம் பசங்களாக சேர்ந்து ஆடுவோம் அதில் நிறையா ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க வேடிக்கை பார்க்கும்போது நாங்கள் டான்ஸ் நல்லா ஆடும்போது அவங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்துவாங்க எங்களுக்கும் எங்களோடய ஸ்கில்லை வந்து வெளிக்காட்டின மாதிரி இருக்கும் அதனால எங்கள் ஊர் மக்கள்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் வருடத்துக்கு ஒரு டைம் தான் நோம்பு போடறாங்காட்டிக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்போடு நா பசங்க டான்ஸ் ஆடுறத நல்லா வேடிக்கை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க